எனக்கு வந்து மண்பானை சட்டின்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சந்தைக்கு போய் நம்ம சட்டியை பார்க்கல ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கு ஒரு மூடி இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை வாங்கின்னு வந்து அதில் வந்து மீன் குழம்பு சென் அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால நான் வந்து மீண்டும் மீண்டும் அதுலே வந்து குழம்பு செய்ய ஆரமிச்சேன் அது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்